நான் ஏர்பட் வாங்கி கிட்டத்தட்ட முழுசாக ஒரு வருஷம் கூட முடியலை செவன் மந்த்து தான் ஆச்சு அதுக்குள்ளே ஏகப்பட்ட இஸ்யூஸ் வந்துடுச்சு நான் நெக் பேண்ட் ஒன்று வாங்கினேன் என் மொபைல் வாங்குகிறப்ப வாங்கினது கிட்டத்தட்ட த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு அது இன்னவரைக்கும் எனக்கு நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு பட் ஆனால் அந்த ஏர்பட் வந்துவிட்டு வெறும் ஏழு மாசத்துலேயே போய்டுச்சி நான் நிறையா ரிவியூ கேட்டேன் நிறையா விமர்சனங்கள்லாம் கேட்டு இதோட எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி தான் நான் ஒரு நல்ல பிராண்டட் ஹெட்செட்டாக வாங்கணும்னு வாங்கினேன் ஆனால் இதில் வந்துவிட்டு வாங்கி ஒரு செவன் மந்த்துலேயே எனக்கு வந்துட்டு அது வேஸ்ட்டாக போச்சு கிட்டத்தட்ட வந்துவிட்டு இதுக்காண்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸ்பெண்ட் பண்ணேன் ஆனால் அது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு வாங்கி செவன் மந்த்துலேயே ஆன் அண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்துடுச்சி நான் ஆன் பண்ணுவேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே வந்துவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும் திரும்ப நான் ஆன் பண்ணுவேன் அது கிட்டத்தட்ட ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே ஆஃப் ஆகிரும் இதுவே ப்ராப்ளமாக இருந்துச்சு ஒரு நாள் வந்துவிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சி ஒன் டே மட்டும்தான் எனக்கு வந்துவிட்டு அந்த லெஃப்ட் சைடு ஹெட்செட் வந்துவிட்டு நல்லா ஒர்க் ஆச்சு மறுநாள் ஆஃப் ஆணுச்சு அதுக்கப்புறம் அந்த ஹெட்செட் ஆனே ஆகாமலேயே போயிடுச்சி ஒரு ஹெட்செட் வாங்குகிறப்ப அதை பார்த்து என்ன ஏதுன்னு ஃபுல்லாக விசாரித்து வாங்குங்கள் ஒரு ஹெட்செட் சீப்பாக கிடைக்கிதுன்றதுக்காண்டி நம்ம வாங்கிறக் கூடாது நான் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸ்பென்ட் பண்ணது எனக்கு டோட்டலாக வேஸ்ட்டாக போச்சு அதனால ஒரு ஹெட்செட் வாங்குகிறப்ப நல்லா பார்த்து வாங்குங்கள் சீப்பான பிராண்ட் எதுவும் வாங்கிட வேணாம்